நாங்கள் வந்து நிறைய பூச்செடிகள்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் நிறைய பூச்செடிகள்லாம் வளர்த்துட்டுருக்கோம் இன்னும் பூச்செடி நிறையா வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் செம்பருத்தி முல்லை ரோஜா நிறைய செடி நாங்கள் வச்சிருக்கோம் வீட்டில் இன்னும் நிறைய செடி வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை பழம் செடி அதேமாதிரி மாதுளை எலுமிச்சபழம் இதெல்லாம் வச்சிருக்கோம் இன்னும் நிறைய பழங்கள்லாம் வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை தான் அதை மாரி காய் காய்கள் வந்து கத்திரி செடி இது வச்சிருக்கோம் இன்னும் நிறைய காய்கறிலாம் செடிலாம் வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை தான் வைக்கணும் வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதுமாதிரி பூச்செடிகளில் இன்னும் நிறைய எங்களுக்கு வ நிறைய பூக்கள் செடிலாம் வைக்கணும்னு எங்களுக்கு நிறையா ஆசையாக இருக்குது மல்லிகைப்பூ ரோஜா இதெல்லாம் நிறைய வைக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது வைக்குவோம் வைக்கலாம்னு இருக்கோம் வைப்போம் இன்னும் செடிகள்லாம் வைக்கிறோம் நிறைய கீரை கீரை தோட்டம்லாம் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது நிறைய கீரை விதைக்கணும்னு ஆசை இருக்குது மிளகாய் செடி போன்ற செடிகள்லாம் வைக்கணும்னு ஆசை இருக்குது மாடித் தோட்டம் வைக்கலாம்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது ஆனால் அதுக்கான வசதி எங்களுக்கு இல்லை அதலாம் வைக்கணும்னு நிறைய ஆசையாக இருக்குது